ஆ எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் வயல் ஒன்று இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் வந்து பக்கத்து ஏரியாலேருந்து வந்து விளாடுவாங்க நாங்களும் போய் விளாடுவோம் விளாடும்போது என்னான்னா அவங்க ஒரு டீம் நாங்கள் ஒரு டீம் இருப்போம் இருக்கும்போது அவங்களும் டஃப்பாக விளாடுவாங்க நாங்களும் டஃப்பாக விளாடுவோம் எப்புடின்னா அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாக்க இப்போ நாங்கள் ஒரு ஜெயிச்சு ஜெயிப்போம் அந்த மாதிரி விளாண்டுட்ருப்போம் கொஞ்சம் டஃப்பாக விளாடுவோம் கடுமையாக இருக்கும் போட்டி இந்த மாதிரின்னு எப்புடின்னா கிரிக்கெட் விளாடுவோம் கபடி எல்லாமே விளாடுவோம் கிரிக்கெட் கபடி எல்லாமே விளாடுவோம் அதுக்கப்பறம் வந்து எப்படினா இப்போலாம் பப்ஜி ஃப்ரீ ஃபையர்னு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வீட்டோடையே அடங்கி விளாண்டுட்டு இருக்கானுவோ பசங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்ருப்போம் இப்போதான் இப்போ இது கிரிக்கெட்டை மறந்துட்டானுக கபடியும் மறந்துட்டானுக எல்லாத்தையுமே எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு மொபைல் ஃபோன்ல வச்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கானுக நாங்கள் அப்பயெலாம் விளாண்டுட்ருப்போம் பழக்க வழக்கம் அதிகமானுச்சு நட்பு அதிகமானுச்சு பசங்கள் என்ன வேணும்னாலும் பக்கத்து ஏரியாலேருந்து இங்க ஹெல்ப் கேப்பானுக ஹெல்ப் இங்கேருந்து அங்கே பக்கத்து ஏரியாவுக்கு ஹெல்ப் கேட்போம் அந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தோம் இப்போது அந்த மாதிரி இல்லை எப்படினா ஒரே ஒரு மொபைலை வச்சிக்கிட்டு ப்ரோ ப்ரோன்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஃபுல்லாக இது அந்த கிராமப்புற இது விளையாட்டே அப்படி முடங்கி போய்ட்டு முடங்கி போய்டுச்சி ஆ அதுக்கப்றம் என்னான்னா நாங்கள் அந்த காலத்திலலாம் ஜாலியாக விளாண்டுட்ருந்தோம் இப்போதான் விளாட முடியல இப்போ இது காலேஜ் முடிச்சிட்டோம் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போய்ட்ருக்கோம் எல்லாரும் பார்க்குற பார்க்கவே முடியல ஒவ்வொரு பையன்லாம் பார்க்கவே முடில